நம்ம நார்மலாக மீன்பிடிக்க போகும்போது தூண்டில் எடுத்துகிட்டு போவோம் அப்புறோம் வலை எடுத்துகிட்டு போவோம் மண் புழுக்கள் ப கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம் அப்புறம் மைதா மாவு கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தூண்டிலெல்லாம் இல்லாத காலத்தில் மூங் மூங்கில் குச்சியை நல்லா ஷார்ப் பண்ணி மீன் எங்கே இருக்கோ அங்கே வந்து குத்தி மீன் பிடிப்பாங்க அப்படி மீன் பிடிச்சிட்ருந்தாங்க அப்புறோம் காலங்கள் மாற மாற கொஞ் தூண்டில் வந்துச்சு தூண்டில் வந்து மூங்கில் குச்சியில் நரம்பு நூல் சுற்றி நரம்பு நூல் மொனையில் வந்து கம் என்னது கொக்கி மாட்டி அந்த கொக்கியில் மீனுக்கு பிடித்த உணவான மண்புழு அப்புறம் மண்புழு இது மாதிரி உணவுகள்லாம் மாட்டி மீன் பிடிச்சிவிட்டு வந்தாங்க அந்த தூண்டிலில் மீன் பிடிக்கும்போது மீன் தூண்டிலில் மாட்டின உடனேயே நம்ம தூண்டிலை வந்து இழுக்கணும் அப்படி இழுத்தால்தான் மீன் மாட்டும் வலையில் இல்லைன்னா தூண்டிலில் மீன் மாட்டாது தப்பிச்சிரும் ஆனால் இப்போ வந்து வலை இப்போ வந்து தூண்டில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு தூண்டில்லையே மீன் தூண்டிலில் மீனுக்கு பிடிச்ச உணவு வச்சு தூண்டிலில் தண்ணில போட்டுவிட்டு மேலே தரையிலையே நின்றுட்டு நம்ம தர தரையிலையே நின்றுட்டு ரோல் பண்ணனா அதை ரோல் பண்ணன்னா அதை வந் அந்த மீன் வந்து கரைக்கே வர மாதிரி இம்ப்ரூவ் ஆயிருச்சு